நான் வந்து கபடியில கபடிக் குழுவில் இருந்தேன் அதில் வந்து ஒரு டீம் கேப்டனாக இருக்கும்போது அந்த இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எப்படின்னா நான் டிஃபண்ட் ஆடுவேன் டிஃபண்ட் ஆடும்போது எல்லா பசங்களும் எல்லா கொஞ்சம் கோ ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ அந்த பதினோரு பேரை நம்ம பிடிக்கறது பன்னெண்டு பேரை பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு மாடுபிடி வீரராக மாறணும் அப்போது நம்ம உடம்புல அந்தளவுக்கு வலிமையும் இருக்கணும் அந்த அணு வலிமை இருக்கும்போது மட்டுந்தான் நம்மளால் எல்லாத்தையும் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வரும் முதோ எடுத்தவொடன்னே ஒரு டீம்மாக நம்ம புரொவைட் பண்ணும்போது எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கக்கூடாது எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும் அதோட டீம் தான் நம்ம எப்பயுமே வெற்றி பெற முடியும் முதல்ல எடுத்தவொடன்னே நம்ம டீம்முக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு கான்ஃபிடண்ட்டான ஸ்பீச் கொடுக்கணும் அந்த ஸ்பீச் மட்டுந்தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும் இப்போ ஒருத்தர் விழுந்துட்டேன் என்னால் உன்னால நடக்கவே முடியாது எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தால் அது ஒன்னுத்துக்கும் ஆகாது அதே இன்னொருத்தவர் வந்து உன்னால முடியும்டா நீ எந்துச்சி நடடா அப்படின்னு சொல்லி பாருங்க உடையாத மா உடஞ்ச கையும் கூடம் ஒன்னு ஒரு டைம் ஏங்கி நிற்கும் அந்தமாதிரி இடத்துல நிற்கிறவன் தான் நம்ம ஒரு கோச்சாகவும் ஒரு கம்யூனிட்டியிலே இருக்க முடியும் அந்த கம்யூனிட்டியில வந்து என்னென்ன ரத்தம் நம்ம செயல்படுத்துகிற ஒரு ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டிவ் இருக்குதுன்னே வச்சிக்கங்களேன் அது வந்து நல்ல திறமையாளர்களாக நம்ம உருவாக்கலாம் அதுதான் நம்ம ஒரு டீம் கேப்டனாகவும் ஒரு கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு இதாகவும் இருக்க முடியும் ஒரு ஹெட்டா இருக்கறேன்னா அதுக்கான தகுதியை நம்ம ஒருத்தரை மோட்டிவேஷன் பண்ணுறது மட்டுந்தான் முடியாது நடக்காது இயலாதுன்னு சொல்கிற கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அப்படி நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும் உன்னால் முடியும் உன்னால் மட்டுந்தான் முடியும்னு சொல்லி பாருங்க இந்த உலகையே வெல்லலாம் என்ற யார் விவேகானந்தாவே சொல்லியிருக்காரு அடுத்தவர் கையை நம்பாதே உன் கை நம்புன்ட்டு சொல்கிற எம்ஜிஆர் மாதிரிலாம் நம்ம ஏதோ நம்ம ஒரு ஒரு போட்டியை போட்டின்னு நினச்சு நம்ம விளையாடணும் ஐய்யயோ நம்ம அவ்வளோதான் தோத்துவிடுவோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்போதே நம்ம பாதி தோத்துவிட்டோம் இல்லை நம்மளால முடியும் அப்படின்னு இறங்கி மோது மட்டுந்தான் அது எல்லாத்தையும் பண்ண முடியும் அதேமாதிரியே எப்படி எப்படின்னா ஒருத்தர் பதினோரு பேர் பன்னெண்டு பேர் இருக்கிறோம் உங்களால் எல்லாத்தையும் பண்ண முடியும் எங்களால் முடிக்க முடியும் அப்படின்னு நினச்சு எல்லாரும் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு வீரராகவும் செயல்படலாம் அதுக்கான விழா கம்யூனிட்டி வந்து நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியில இருக்கும்போது அது எல்லாத்தையும் ஸ்பீச் பண்ணலாம் அதேமாதிரியே முடியாதவரையும் முடிய வைக்கலாம் நம்ம பேச்சுத் திறமைகளும் இருக்கணும் அடுத்தது நம்ம உடம்புலையும் வலிமையும் இருக்கணும் அதோட சேர்த்து நம்ம டீம்மை புரொவைட் பண்ணுறதுலையும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிரியன்ஸான இருக்கணும் எப்படின்னா நம்ம ஒரு திறமையாளராக ஒரு அறிவாளராக அடுத்தது வந்து நாளா பக்கமும் நம் கண் செயல்படணும் அப்போதான் ஒரு கேம் வந்து நல்லபடியாக முடிக்க முடியுன்னு ஒரு இருக்கும் அதேமாதிரியே அங்கே அங்கே வசித்து வசித்து இருக்கிற அந்த அனுபவம் எப்படின்னா ரொம்பவும் ஏழ்மையாகவும் இருந்ததில்ல ரொம்பவும் இருந்ததில்ல ஒரு டீமை புரொவைட் பண்ணனுமே அப்படின்னா ஒரு டீம்மே உருவாக்கணுமே அந்த டீம்முக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கணுமே அதுதான் நம்மளோட செயல்பாடு அதை விட்டு நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது அதோடய வழிபாடு நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா மட்டுந்தான் இதை நம்ம முடிக்க முடியும் நம்ம டீம் கம்யூனிட்டியில இருந்துவிட்டா மட்டும் போதாது ஒருத்தர் செலக்ட் பண்ணும்போதுதான் ஒருத்தர் தகுதியானவராக இல்லையா நம்ம இதாக இல்லை உன்னால் முடியாதுன்னு நினைக்கிறது வந்து அது வந்து இயல்பே கிடையாது முடியாதவரையும் முடிக்க வைக்கணும் அதுதான் நம்ம ஒரு நல்ல டீம் கேப்டனாகவும் அந்த கம்யூனிட்டியில இருக்கிற மன ஒரு இதாகவும் இருக்கும் கேம்மிங் வந்து எந்த கேம்மாக இருந்தாலும் நம்ம ஒரு மதர் ஒரு நம்மள நம்புனா நம்ம ஒழுங்காக நம்பணும் உங்களால் முடியுன்ற நம்பிக்கை மட்டும் இருந்தாவே போதும் இந்த உலகையே வெல்லலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன் இப்போது சச்சின் டெண்டுல்கரே பத்தாவது ஃபெயில் அவரே ஆடலயா எம்எஸ் தோனி வேர்ல்டு கப் யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க அவர்லாம் எடுக்கலையா அதோடய விழா கம்யூனிட்டியில அவர் ஜாயின் பண்ணதனால் மட்டுந்தான் அதை புரொவைட் பண்ணி எல்லாத்தையும் அவர் என்னால் முடியும் அப்படின்னு நம்பினதால் மட்டுந்தான் அவரால் மட்டும் இல்லை எல்லாத்தாலையும் முடியும் என்ற நம்பிக்கை நம்மளுக்குள்ள வரணும் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை இன் எண்ணிக்கை எப்போவுமே எண்ணங்கள் உருவாக்குவதில்லை எண்ணங்கள் மட்டுந்தான் எதுவுமே உருவாக்கும் அதை மொத நம்ம புரிஞ்சிக்கிட்டு நம்ம வாழக்கையை நடத்தும்போது அதோடய லைஃப் ஸ்டைல் புதுசு சு புதிய புதிய அனுபவங்களும் தரும் எல்லாத்தையும் தரும் அதேமாதிரியே நம்ம ஜெயிச்சிட்டோமே என்ற ஒரு ஆணவம் இருக்கக்கூடாது நம்ம தோத்துட்டோமே அதன் ஆயிடக்கூடாது தோத்துட்டோன்னா இன்னும் வெறி அதிகமாகவும் ஜெயிச்சிட்டோன்னா அதோடய பண்பு கண் முன்னே அதிகமாகணும் அதை விட்டு ஆணவம் அதிகாரம் இருக்கக்கூடாது ஒரு நல்ல கமிட்டி குழு என்னான்னா அவரோட நல்லா வசித்து நல்லா உருவாக்குகிறது ஒரு கமிட்டியோட குலம் தங்களுக்கு வசித்து